சமையல் பொழுதுபோக்கே ஒரு தொழிலாக செய்ய நினச்சிருக்கேன் அப்படினா நினச்சிருக்கேன் ஆனால் அது எங்கள் குடும்பம் வந்துட்டு பண்ணு அப்படின்தான் சொன்னாங்க ஆனால் வந்துட்டு சரி நம்ம இதுக்கு பதிலாக வேறு தொழில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு வேறு அங்கே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒர்க் பார்க்குறோம் அதாவது ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறோம் இதையும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்போ எதுக்கு அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்களே தவிர நீ பண்ணுன்தான்னு சொன்னாங்க சமையல் பொழுதுபோக்கு தொழிலாக நினச்சிருக்கேன் ஏன்னால் வந்துட்டு அதாவது சும்மா காலையில் மட்டும் நம்ம செய்வோம் இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி அந்த மாதிரி காலை டிஃபன் மட்டும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு நினச்சுது காலையில் அதாவது ஹோட்டல் மாதிரி க மார்னிங் சாப்பாடு மட்டும் மத் காலை உணவு மட்டும் செய்கிற மாதிரி ஒரு ஹோட்டல் அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் ஆனால் என் குடும்பம் வந்துட்டு பண்ணு தைரியமாக அப்படின்னுதான் சொன்னாங்க ஆனால் வந்துட்டு எல்லாத்தையும் நீ இழுத்து போட்டு பார்த்துப்ப வீட்டு வேலை பார்க்கணும் ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு மார்னிங் இந்த வேலையும் பார்த்தீங்கனா உன்னோட உடம்புக்குதான் வந்துட்டு ஹெல்த் ப்ராப்ளம் வரும் உன்னோட உடம்பும் சரியில்லாத உடம்பு அதனால வந்துட்டு நீ யோசிச்சி பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க என்னோட எனக்கு வந்து சப்போட்டாகதான் இருந்தாங்க நீ பண்ணு அப்படின்னுதான் சொன்னாங்க நான்தான் வந்துட்டு சரி அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம்தான் யோசிச்சேன் ஏ எப்படி எல்லாத்தையும் ஒரே டைமிங்கில் பண்ண முடியும் நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்கெலாம் ஃபுல்லாக முடிஞ்சுதுக்கு அப்புறம் நம்ம ரிட்டையராக அந்த மாதிரி டைமிங்கில் ஒரு ஒரு அம்பது வயசு அப்போதைக்கு நம்ம வந்துட்டு நம்பளால் காலை டிஃபன் செய்ய முடியுமில்ல ஒரு தோசை இட்லி அதுதானே அது மாதிரி அப்போதைக்கு செஞ்சு கொடுத்துக்குலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு சமையல் வந்துட்டு நான் பொழுது போ ஒரு தொழிலாக செய்ய நினச்சிருக்கேன் அதாவது காலையில் சாப்பாடு மட்டும் கொடுக்கலாம் அது இரவு மதியம்னால் அது நிறைய பேருக்கு இந்த அரிசி சரியான அளவு அதெலாம் தெரியாது இட்லி தோசைன்னா கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அதனால வந்துட்டு நான் காலை உணவை மட்டும் ஒரு தொழிலாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன்